எங்கள் ஊரில் வந்து பால் கடை இப்போ புதுசாக திறந்தாங்க பால் கடை வந்து நல்லப்படியாக போயிட்டு இருக்க காரணம் என்னன்னால் அது வந்து தரமான பால் கொடுக்குறாங்க கெட்டியான பால் கொடுக்குறாங்க ஸோ அது அதுக்கப்புறம் டீக்கடை டீக்கடை பார்த்தோம்னா அதே மாதிரி அவங்க டீயை வந்து தரமாக கொடுக்குறாங்க டீ வந்து எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த கடையும் நல்லா போகுது அதுக்கப்புறம் வேறே என்ன வேறே இது மளிகை கடை இப்போ அண்ணே அண்ணாச்சி கடை அண்ணாச்சியோடய மளிகை கடை அங்கே வாங்கின எல் எல்லா பொருளும் வந்து ஒருரூபா ரெண்டு ரூபா மற்ற கடையை விட கம்மியாகருக்கு ஸோ அதுவும் வந்து நல்லா போயிட்டுருக்குது காரணம் வந்து தரமான பொருள் குறைவான ரேட்டில் கொடுக்குறதுனால நல்லா போயிட்டுருக்குது